சமையல் அறையில் என்ன என்ன இருக்கின்றது எப்பிடி என்று நான் பேசுறேன் எங்கள் வீட்டில் சாமான்கள் நிறையா இருக்கிறது சமைக்க சாமான் குழம்பு வைக்கிறதுக்கு சொல்றேன் குண்டான் சோறாக்குறதுக்கு குண்டான் சமையலுக்கு வந்து பாத்திரங்கள் சாப்பிடுறதுக்கு தட்டு தண்ணி குடிக்கிற சொம்பு சொம்பை தவிர அப்புறம் டம்ளர் வந்து காப்பி குடிக்கிறதுக்கு ஒரு மோர் கீறு சாப்பிடுறத்துக்கு எல்லாம் டம்ளரு சின்ன டம்ளராக இருந்தாக்கா அதுக்கு வந்து காப்பி குடிப்போம் காப்பி குடித்தாக்கா அப்புறம் உடனே இன்னொரு கிண்ணம் சின்ன கிண்ணம் இருக்கும் அதில் தொட்டுக்க வச்சுக்குவோம் அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய கிண்ணமா இருந்தால் அதில் குழம்பு ரசமோ அதில் எடுத்து ஊற்றிக்குவோம் வேற பெரிய பெரிய பாத்திரங்களாக இருக்குது அது வந்து ஒரு நல்ல நாளையில் எடுத்தாக்கா சமைக்க உதவுது ஒரு பொங்கல் அதுக்கு வந்து ஒரு கறிகாய் ஆக்குவோம் சாப்பிடுவோம் ஒரு பெரிய விசேஷங்களுக்கு அந்த ஜாமான் உதவக்கூடியது வீட்டில் வந்து அவங்கள் மகன் மருமகன் வந்தாக்கா அப்போ அன்னைக்கு அந்த பெரிய சாமான்லாம் யூஸாகுது அந்த பெரிய சாமான் என்னென்னன்னாக்கா பெரிய குண்டான் சமையலு குண்டான் பிரியாணி குண்டான்கள் அதுக்கு சின்னது ஒரு பிரியாணி வடை சுடுறதுக்கு வாணலி பாயாசம் காய்ச்சிறத்துக்கு ஒரு சின்ன பாத்திர குண்டான் இப்படி பட்ட சாமான்கள்லாம் வகை வகையாக இருக்கிறது பொங்கலுக்குனாக்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அதுக்கு மூடாக்கு மேலே ஒரு சின்ன குண்டான் அரிசி அரிக்க வந்து தீபாவளி வந்தாக்கா அப்போ சமையலுக்கு சாப்பாடு போடலாம் சாப்பாடு ஆக்குறத்துக்கோ இல்லை ஒரு காய்கறி சமைக்கிறதுக்கோ கறிவகை சமைக்கிறதுக்கோ இதர பாத்திரங்கள் கொஞ்சம் அதுக்கொரு வாணலி சின்ன வாணலி ஒன்று வச்சுருப்போம் அதுக்கு ஒரு ஒரு கிலோ கறிகாய் ஆக்குறத்துக்கு அது சின்ன வாணலி இப்படி தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்படி தீபாவளிக்கு இப்படி அப்புறம் ஒரு பதினெட்டு அது இது வந்தாக்கா ஜனங்கள் நெறையா வந்தால் பெரிய பாத்திரம் இருக்குது அதில் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அரிசி ஆக்குற மாதிரி கூட இருக்குது அதில் சமையல் பண்ணிக்குவோம் சாம்பார் வைப்போம் குழம்பு வைக்க ஒரு குண்டான் சாம்பார் வைக்க ஒரு குண்டான் இந்த ரசம் ரசத்துக்கு ஒரு குண்டான் இப்படி குண்டான் வகையெல்லாம் இருக்குது பசித்தாக்கா சாப்பாட்டுக்கு நம்ம ஜனங்களும் அதிகமாக வர்றதுக்கு பாத்திரம் இருக்கவும் பாத்திரம் இல்லாததுக்கும் வாங்கிக்க வேண்டியதுதான் சின்ன பாத்திரமும் வாங்கிக்கலாம் பெரிய பாத்திரமும் வாங்கிக்கலாம் அதனால் வந்து ஒரு பெரிய அண்டா ஒன்று இருக்குது அதுதான் பச்சைத் தண்ணி மொண்டு வைப்போம் குடம் ஒன்று இருக்குறது அதே சமயத்தில் சின்ன குடம் பெரிய குடம் வந்து ஒரு பக்கெட்டு அதுக்குள்ளே ஒரு சாம்பார் வாளி இப்படிபட்ட பொருள்கள்லாம் அதில் இருக்கிறது இருந்தாலும் நம்ம வேற பொருளெல்லாம் நிறையா இருக்கிறது அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு நோன்புகளுக்கும் எடுத்தால் தான் அந்த பெரிய பொருள்லாம் யூஸாகுது அதை நோன்புகள் இல்லாட்டினா சின்ன சின்ன ஜாமான்கள் ஒரு ஒருபடி அரிசி வடிக்கிற பாத்திரம் ஒரு ரெண்டு படி அரிசி பாத்திரம் எங்களுக்குள்ளே நாலு பேருத்துக்குள்ளேயே இருந்தாக்கா ரெண்டு படி அரிசி அதை வடிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி மூடாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குண்டான் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன குண்டான் அதுக்கு பொரியலுக்கு சின்ன வாளி இது அதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு சின்ன வடை சட்டி சின்ன வாணலி இருக்கிறது அதனால அதெல்லாம் வந்து வாணலி பொரியல் பண்ணுவோம் பொரியல் பண்ணி இவ்வளவும் சாப்புடுறதுக்கு இந்த யானங்கள்லாம் இருக்கிறது நம்ம சமையல் இடத்துல இருக்கிற எடம் இவ்வளவுதான் இருக்குது இதுக்கு மேற்கொண்டும் வேணும்னா வாங்கி ஒருத்தர் கிட்ட சாமான் இல்லாததுக்கு வாங்கிக்கூட சமைக்கலாம் இல்லை பெரிய சாமான் வேணும்னா கூட வாங்கிக்கலாம் பெரிய விஷேசத்துக்கு சாமான் வேணும்னா பெரியப்பெரிய பானைகள்லாம் வாங்கிக்கலாம் இப்படி வாங்கித்தான் நாங்கள் சமையல் பண்ணுவோம்